என் வீட்டை சுற்றியுள்ள பகுதியிலெல்லாம் இந்த குப்பை அப்படியே அங்கங்கே அலஞ்சு கிடக்குது பாருங்கள் அத என்ன பண்ணுறது அப்படியே எடுத்து ஒரு இது கூட்டு மாறு இருக்கில்ல விளக்கமாறு அதால் கூட்டி ஒதுக்கி அதை அப்படியே மொத்தமாக வெச்சிடுறது பேப்பர்களை நான் போடுறது இல்லை அதுக்குனு தனியாக அப்படியே இந்த கீழே கிடக்கு பாருங்கள் அந்த பேப்பர்லாம் அப்படியே சுருட்டி ஒரு இடத்துல ஒரு சாக்கு பையில் அப்படியே போட்டு வச்சிருவோம் அவ்வளோதான் அதுக்கு அப்புறம் வந்து கிராமத்தில் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் போட்டு கொளுத்தி விட்றது இல்லாட்டி இங்கே கொண்டு வந்து குப்பையில் கொளுத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு அங்கே அங்கே துப்புரவு பணியாளர்களை அமுச்சு விட்டிருக்காங்க அவங்க வந்து தெருவில் போகும்போதே இந்த மணி அடித்திட்டே போனாங்கன்னால் நாங்கள் எடுத்து அந்த குப்பையை வெளியில் வைப்போம் அதை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க மேற்கொண்டு எதாவது க கொசு கிசு வருன்னாலும் கூட நாங்கள் தண்ணியெல்லாம் வந்து கவுத்து வைக்கிறது மூடி வச்சிடுவோம் இந்த தேங்காய் சிரட்ட பெரட்டன்னு சொல்லுவாங்கல்ல இதல்லாம் கிடந்துதுன்னாக்கா அதெல்லாம் கொசு தங்கிக்குன்னு சொல்லுவாங்க அதல்லாம் சுத்தமாக எடுத்து ஒரு பக்கம் பழைய வெந்நீர் போடுறதுக்குலா கொளுத்திக்கிறது நாங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கிறது இப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டிருக்கோம் பொதுவாக வீட்டை சுத்தமாக வச்சிக்கிறதுக்கு வேறு எந்த நாங்கள் வந்து இதல்லாம் கூட தெளிப்பான்லாம் எதுவும் தெளித்துக்கிறது கிடையாது காலையில் சாணி கரைச்சி போடுறாங்க பார்த்தீங்களா அதே ஒரு கிருமி நாசினி மாதிரி இருக்குறதுனால் அதே எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது